எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளுக்கு தெரியாத சுவாரஸ்யமான ஒரு இடம் அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து காவேரி கரையோரத்தில் சோழீஸ்வரர் கோயில் இருக்குது அந்த கோயிலை வந்து காசிக்கு அடுத்ததாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஈஸ்வரர் கோயில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியில் வந்து எப்படி அங்கே இறந்தாங்கன்னா கோயில்டையே அங்கெலாம் எரிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்புறம் அதே மாதிரி இங்கேயும் வந்து பக்கத்திலையே மசூதி ஒன்று இருக்குது அதே மாதிரியே நான் ஆத்மான்னு சொல்லிட்டு இறந்தவைங்களெல்லாம் எரிக்கிற அங்கே இடம் ஒன்று இருக்குது இதெல்லாம் கோயில் பக்கத்திலையே இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுவும் காவேரிக்கரையோரம் கரை மேலையே இருக்குது அப்படிங்கிறனால இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால் அது வந்து காசிக்கு அடுத்ததாக அந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அதில் இப்போ ரீசன்ட்டாக இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணிணாங்க அதுக்கு யானை குதிர எல்லாத்தையும் வரவழைச்சு நிறையா ஐயருங்களை வரவழைச்சு நிறையா பூஜையெல்லாம் ஹோமமெலாம் பண்ணி நல்ல சிறப்பாக மக்களுக்கு அன்னதானமெலாம் போட்டு நல்ல சிறப்பாக செஞ்சுருந்தாங்க கோவிலே பார்க்குறதுக்கு நல்ல அழகாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க